பாத்திரம் கழுவுறது வந்து எண்ணெய் பாத்திரமாக இருந்தால் வந்து சோப்பு நார் போட்டு தேய்ச்சா போயிடும் அதுவே வந்து எண்ணெய் இது பண்ண அந்த எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச பாத்திரமாக இருந்தால் ஒன்று வந்து சாம்பல் அந்த மாதிரி போட்டும் கழுவுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து கோலப்படி மண்ணு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா லெமனும் உப்பையும் வெச்சு கழுவுவாங்க இந்த அடி பிடிச்சது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் லெமனும் உப்பு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம்னா இப்போ வந்து சபினா பவுடர் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வெச்சு யூஸ் பண்ணி பாத்திரத்தை கழுவுகிறாங்க